ஹலோ சரவணா ஹோட்டலுங்களா வணக்கம் சார் நா மார்னிங் வந்து ஃபுட் ஒன்று ஆர்டர் பண்ணியீருந்தேன் சார் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி திடீரெனு எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வந்துவிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அதுக்கப்புறம்தான் உங்கள் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பக்கத்தில் சொன்னாங்க சார் உங்கள் ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுனு என்னென்னால் சார் நான் ஆர்டர் பண்ணி ஒரு ஃபிப்டின் மினிட்ஸ்லேயே வந்து டெலிவரி பாய் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு உங்களோடய சே சேவை ஆமாம் சார் ஆமாம் சார் எல்லாமே வந்துட்டு நல்லாவும் இருந்துச்சு சூடாகவே இருந்துச்சு சார் நான் எனக்கு வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணுன்னு தோணுச்சு அதுக்குதான் சார் நான் அப்போ கால் பண்ணிணேன் உங்களுக்கு ஆமாம் சார் ரொம்ப நன்றி சார் ஏன்னால் அவங்க வந்து அந்த அதே டைத்துக்கு வந்து கொடுத்தாங்க கெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சிச்சு அதனால் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு சார் ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் இவ்வளோ டிராஃபிக்கையும் தாண்டி அந்த டெலிவரி பாய் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கொண்டாந்து கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள பாராட்டியே ஆகணுங்கில்லைங்களா அதுக்குதான் சார் கால் பண்ணிணேன் ரொம்ப நன்றி சார் சொல்கிறேன் சார் உங்கள் ஃபுட்டெல்லாம் நல்லாயிருந்துச்சி சார் நான் வந்து என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஹோட்டல் பற்றி சொல்கிறேன் சார் ஓகே சார் உங்களோடய விசிட்டிங் கார்டு மட்டும் இருந்திச்சுன்னா இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் சார் நீங்கள் அதுக்கு சென்ட் பண்ணுங்கள் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நன்றி சார் நன்றி சார்